இப்போ வானொலி அப்படின்னா எஃப்எம் அதை வந்து அந்தளவு நான் கேட்டதில்லை சின்ன வயதில் இருக்கும் போது நான் அதை கேட்டிருக்கேன் அதை நான் வந்து பாட்டும் நான் வந்து கேட்டிருக்கேன் நல்ல நிறைய விஷயங்களும் அதில் வந்து நிறைய செய்திகளையும் நான் வந்து கேட்டிருக்கேன் ஆனால் வந்து எங்களோடய அப்பா அம்மா அவங்க வந்து அந்த அவங்களோட அவங்களோட சின்ன வயதுல வந்து எஃப்எம் அதை வந்து ரொம்ப வந்து விரும்பி இருக்காங்க அதை வந்து நிறையா தடவை கேட்டிருக்காங்க அதை வச்சு தான் அவங்களோட நாட்களே வந்து கழிச்சி இருக்கலாம் அப்டின்னு சொல்லலாம் ஏனால் அவ்வளோ நாள் வந்து அந்த எஃப்எம்மை தான் வந்து கேட்டிருக்காங்க நான் சின்ன வயதுல அதை வந்து நான் கேட்டிருக்கேன் ஆனால் வந்து அந்தளவுக்கு நான் வந்து புடிச்சு நான் கேட்டதில்லை சிலவைகள வந்து கேட்கும் போது நான் அதை வந்து அப்படி கேட்டிருக்கேன் எனக்கு வந்து எது பிடிக்கும் அப்படின்னா நான் என்னோடய தொலைக்காட்சியில் வந்து செய்திகளை வந்து நான் கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் சில பாடல்கள் சார்ந்த தொலைக்காட்சிகளையும் அதையும் நான் வந்து பார்ப்பேன் எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கும் அதுக்கு அப்புறமா வந்து சிலநாட்டு விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்கிற ஒரு தொலைக்காட்சி அப்படினாலும் அதையும் நான் வந்து ரொம்ப விரும்பி நான் அதை வந்து பார்ப்பேன் சில விஷயங்கள வந்து புதுசாக நான் வந்து கற்றுக்குறேன் அந்த அது மாதிரி ஏதாவது தொலைக்காட்சி இருந்துச்சு அப்படினாலும் அதையும் நான் வந்து ரொம்ப வந்து மும்முரமாக நான் வந்து அதை வந்து பார்ப்பேன் எனக்கு எஃப்எம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சு முன்னே அந்த காலத்தில் வந்து எஃப்எம் தான் வந்து நிறைய பேரோடய வீட்டில் வந்து இருந்துச்சு இப்போ வந்து எஃப்எம் அப்படின் சொல்வது வந்து சிறிய ஒரு கைபேசியில் தான் அது இருக்குது எல்லாரோடய கைபேசிலையும் அது இருக்குது ஆனால் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து பயன்படுத்துவது இல்லை ஆனால் பழங்காலத்துல அந்த ஒரு நூறு வர்ஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து வானொலி அது தான் வந்து ரொம்பவுமே எல்லோரும் பயன்படுத்தின ஒரு மென்பொருளாக இருந்துச்சு அப்டின்னு நான் சொல்ல முடியும் வானொலி அப்படிங்கறது வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவும் வந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பொருளாக இருந்துச்சு எல்லோரும் வந்து அதை வந்து விரும்பின ஒரு பொருளாகவும் இருந்துச்சு என்னோடய சின்ன வயதுல வந்து அதை வந்து நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அதை வந்து அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதை நான் வந்து கேட்டதில்லை சில நேரங்களில் நான் வந்து கேட்டிருக்கேன் ரொம்ப நேரம் வந்து கேட்டதில்லை என்னோடய இளம் பருவத்தில் வந்து வானொலியை வந்து சிறிது நேரம்தான் நான் அதை வந்து பயன்படுத்தி இருப்பேன் மீதி நேரோலாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான செய்திகள் அதுக்கப்புறமா வந்து பாட்டு சார்ந்த தொலைக்காட்சிகள் அதுக்கப்புறமா வந்து ஒரு குழந்தை தனமான இருக்கிற குழந்தை தொலை க்காட்சிகள் இருக்கிற மாதிரியான தொலைக்காட்சிகளை நான் வந்து பார்த்துருக்கேன் நன்றி வணக்கம்